ஆம் நாங்கள் அடிக்கடி சுற்றுலா செல்கின்றோம் எனக்கு பிடித்த சுற்றுலாதளம் கொடைக்கானல் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொடைக்கானலில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொடைக்கானலில் வந்து மிகவும் பிடித்தது வந்து டால்ஃபினோஸ் குணா குகை பூம்பாறை கிராமம் இது இந் இதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எல்லாமே சுற்றுலாத்தளங்கள் எல்லாமே அதில் எனக்கு மிகவும் பிடிச்சது பூம்பாறை கிராமம் ஏன்னால் இங்கே வந்து விவசாயம்னா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதே போல் அங்கே உள்ள மக்கள் நல்லா பழகுவாங்க அதெலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் அங் க் ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அன்றைக்கு நைட்டு நாங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல சாப்பாடுலாம் சாப்பிடுட்டு நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து காலையில் பேலன்ஸ் இருக்கிற சுற்றுலாத்தளங்களை வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கிளம்பிட்டோம் பேலன்ஸ் வந்து போட்டிங் படகு சவாரி போனோம் அதுக்கு அப்புறம் குதிரை சவாரி போனோம் அப்பறம் சைக்கிளிங் பண்ணோம் இதுலாம் பண்ணிட்டு லேக் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டாக இருந்துச்சு அன்றைக்கு நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் போகலான்ருந்தோம் அன்றைக்கு நைட்டு கேம் ஃபயர் அரேஞ் பண்ணிட் பண்ணியிருந்தாங்க அதில் பேயிட்டு நல்லா டான்ஸ்சை சாங் போட்டு நல்லா பா நல்லா ஆடி என்ஜாய் பண்ணோம் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த தருணங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு அதேபோல் அதுக்கு அடுத்து நாங்கள் வந்தது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுற்றுலாதளமாக கொடைக்கானல் எப்போவுமே இருக்கும் நாங்கள் வந்து எப் எப்போதுமே பயணம் செய்ய விரும்புகிறோம் எங் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயணம் செய்கிறது எனக்கு வந்து ரொம்ப புடிக்கும் அதனால என்னோடய ஃபேமிலியோடய நான் எப்போவுமே ஒரு ஏதாவது பயணம் செய்யணும்னு நான் ஆசை படுவேன் அதே போல் ஜூன் ஜூலை மாசத்தில் தான் நான் வந்து எப்போவுமே பயணம் செய்வேன் ஏன்னால் வந்து இங்கே வந்து வெயில் அடிக்கையில் அங்கே வந்து நான் ஏதாவது கூலிங்கான பி ப்ளேஸ்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு குளிரான ஒரு இடத்துக்கு போகணும்னு நான் ஆசை படுவேன் அதனால இங்கே ஜூன் ஜூலை மாசத்தில் வந்து எனக்கு வந்து இப்போது சுற்றுலா செல்லணும்னு ஆசையாருக்கும் சுற்றுலா செல்வேனா எப்போதுமே ஜூன் ஜூலை மே இந்தமாதிரி மாசத்தில் தான் நான் எப்போவுமே சுற்றுலா தளங்களுக்கு செல்வேன் எனக்கு வந்து சுற்றுலா செல்வது மிகவும் பிடிக்கும்